ஸ்டாம்ப்பு அந்த காலத்தில் தலைவர்களின் புகைப்படத்தோடு நிறைய ஸ்டாம்ப்ஸை வந்து சேகரிக்கிற பழக்கம் உண்டு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலத்தில் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற ஸ்டாம்ப்ஸு எல்லாம் சேகரித்ததுண்டு அந்த காலத்தில் வந்து காயின்ஸ் வந்து அஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு அணா கால் அணா அந்த காயின்ஸெல்லாம் அந்த காலத்தில் புழக்கத்துல இருந்துச்சு அதல்லாம் சேகரிக்கிற பழக்கம் உண்டு இப்போது அதல்லாம் செல்லுறதில்ல இப்போது இரநூத்தம்பது ரூபாய் காயின் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டாலர் காயின்ஸ் சென்ஸு அதல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் உண்டு